அது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து உரலு அம்மி அந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அதலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைம்மாக டைம் எடுத்துச்சு ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க குழந்தையும் ஸ்கூலுக்கு போகுது அந்த டைம் வந்து அவ்வளோ நேரம் அரைச்சிட்டுருந்தாலும் அவங்களுக்கு வந்து டைம் இல்லை அதனால் மிக்சி கிரைண்ட்ரு அந்த மாதிரி அறிவியல் தொழில்நுட்பம் வந்ததனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சுடுது அவங்களுக்கு ஈஸியாகவும் போய்டுது அதுக்கப்றம் இப்போ வந்து வாஷின் மிஷினு அதுக்கப்றம் வந்து யானம் விளக்கறத்துக்கு கூட இந்த பாத்திரோம் விளக்கறத்துக்கு அந்த மாரி கூட மிஷின் வந்துடுச்சி அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப அறிவியல் தொழில்நுட்பம் இந்த காலத்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது அவங்களுக்கு